ஆ வணக்கம் சார் சொல்லுங்கள் ஆ ஆமாங்க சொல்லுங்கள் நல்ல விஷயம் ஆ சொல்லுங்கள் சார் ஆ அருமை அருமை ரொம்ப சிறப்பாக சொன்னீங்கள் ஆமாங்களா எவ்வளோ வந்து தேவைப்படுது சரிங்க சரிங்க சரிங்க என்ன ரேட்டில் வேணும் இதில் வந்து ரெண்டு விதமாக இருக்குதுங்க ப்ராண்டட் ஐட்டம் வந்து ஒரு பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஒரு டென் பர்சன்ட் கூட வருங்க டென் டூ டுவல் பர்சன்ட் கூட வரும் அந்த ஐட்டம்ஸ் நீங்கள் லோக்கலில் எப்படி எடுத்தீங்கன்னா குறச்சி கிடைக்கும் உங்களுக்கு இப்போ பல்க்காக எடுக்குறனால உங்களுக்கு வந்து ரெகுலராக தேவைப்படுறதனால நீங்கள் லோக்கல்லையே எடுத்துக்கலாங்க ப்ராண்டட் வந்து பாக்கெட் வந்து டேக்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் கூட வரும் ஆமாம் அது வந்து கொஞ்சம் சில்லற சில்றையாக எடுக்கிற மக்களுக்கு சரியாக இருக்கும் நீங்கள் பல்க்காக எடுக்கிறேன்னும்போது எடுத்துக்கலாம் எங்கள்கிட்ட அது இல்லாமல் ஸ்பெஷலாக வந்து தேன் ப்ராடக்ஸ்லாம் இருக்கு அந்த தேன் உடைய வந்து தேன் வந்து பலவிதமான ஒரு ஐந்து வகையான தேன்கள் இருக்கு அது இல்லாம தேன் நெல்லி இருக்கு குல்கந்த் இருக்கு இந்த மாதிரி இந்த உணவுகளும் வந்து நீங்கள் அந்த கேட்ரிங் சர்வீஸில் இணைச்சுக்க முடியும் அது எங்களுடைய மொத்த விலையில் எவ்வளோ இருக்கோ அவ்வளோ கொடுத்துடுவோங்க நாங்கள் டெலிவரி நீங்கள் ஸ்பாட்டுக்கே கொண்டாந்து நாங்கள் இறக்கிடுவோம் சார் நீங்கள் அதை பே பண்ணிட்டிங்கன்னா போதுமானது ஆமாம் சார் நீங்கள் எதில் பண்ணாலும் எங்கள் பேங்க் அக்கௌன்ட் இருக்கு க்யூஆர் கோட் இருக்குது யூபிஐ டிரான்ஸாக்ஷன் இப்படி பல முறைகளில் வந்து நாங்கள் வசதி பண்ணி வச்சுருக்கோம் மக்களுக்காக நீங்கள் உங்களோட நிறுவனத்தை வந்து விட்டு வரணும்ன்னு அவசியம் இல்லை நீங்கள் ஆர்டர் வந்து எங்களுக்கு ஆன்லைன்லையே கொடுக்கலாம் மே பே பேமெண்ட்டும் ஆன்லைன்லையே பண்ணலாம் உங்களுக்கு ப்ராடெக்ட் வந்து அது செக் பண்ணி உங்களுக்கு லிஸ்டவுட் பண்ணி நான் உங்களுக்கு ஆட்டோ போட்டு உங்கள் வீட்டுக்கோ இல்லை நீங்கள் சொல்கிற இடத்துக்கோ அமுச்சி கொடுத்துருவோம் நன்றி சார் நன்றி சார் ந நன்றி சார்